ஹலோ ஏங்க இது நூற்றி பத்து தானேங்க இந்த மாதிரி நான் பிக்கனல்லிலேர்ந்து மனோகரன் பேசுகிறேங்க நான் பஸ்ஸில் வெளியூர் போகும் போது அந்த டிரைவர் வந்து முகக்கவசம் அணியல அதுவும் இல்லாது சீட்டுங்களெலாம் அழுக்காக இருந்துச்சு கேட்டால் இல்லாத ரூல்ஸ் பேசுறாப்படி இல்லை டிரைவரை முகக்கவசம் போட சொல்லுங்கள் அந்த சீட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுங்கள் நாங்கள் குழந்தைகள்லாம் வச்சுட்டு வரோம் அவங்களுக்கெல்லாம் ஜுரம் காய்ச்சல் இருக்குது எப்படிங்க இந்த மாதிரி சுகாதாரமற்ற இதில் இருந்தால் நாங்கள் எப்படிங்க குழந்தைகள எல்லாம் கூட்டி வரது கவுர்மெண்ட் இவ்வளோ ரூல்ஸ் போட்டுங்கிறாங்க இல்லையா கோவிட் இதுக்கு நீங்களெலாம் பார்த்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா உங்கள் டிரைவருக்கெல்லாம் சொல்லுங்கள் ரொம்ப மோசமாக இருக்கார் எல்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்